என்னோடய கிராமத்தில் நபார்ட் வங்கியின் மூலம் சிறு குறு தொழில் செய்வதற்கு வங்கி கடன் கொடுக்குறாங்க அது வந்து வங்கி கடன் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வங்கியை அணுகும்போது அவங்க எங்களோடய நிலத்தையும் வீட்டையும் வந்து பார்த்துட்டு வங்கி கடனாக கொடுக்கறாங்க அந்த கடன் அந்த கடனில் நாங்கள் வந்து ஆடு மாடு இதெல்லாம் வந்து இதில் போய் வாங்கறோம் நாங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கறோம் ஏன்னால் நேரடியாக வாங்கினா சந்தையில் போய் வாங்கறோம் நேரடியாக வாங்கினாக்க அதிக ரேட் வரும் சந்தையில் வாங்கினாக்க கம்மியாக வரும் அது வாங்கி வந்து கொணந்து வைக்கும்போதும் எங்களோடய சின்ன அந்த நிலத்துல கம்மியாகதான் நெலம் இருக்கும் அந்த நிலத்துல வந்து தீவன புல் தட்டு இதெல்லாம் வெறச்சி அந்த ஆடு மாடுங்களுக்கு உணவாக நாங்கள் கொடுக்கறோம் கவுர்மண்ட்டிலருந்து தீவனம் தீவனம் இது பொட்டு பூசா நெய்ஸ் பூசா இதெல்லாம் வந்து கம்மி ரேட்டுக்கு எங்களுக்கு கிடைக்கும் அதையும் வாங்கி நாங்கள் பயன்படுத்திக்கிறோம்